நான் காத்தால எழுந்திரச்சதும் மேலே மாடிக்கு போவோம் போய் கொஞ்ச நேரம் இயற்கையெல்லாம் பார்த்துட்டு காக்காயி குருவிகள் எல்லாம் வரும் எங்கள் வீட்டுக்கு டெய்லி கன்ட்டினியூவாக வரும் நாங்களும் அதுக்கு ரெகுலராக வந்துவிட்டு பிஸ்கெட்டு மிச்சர் முறுக்கு எதாவது அதுக்கு பிடிக்கிறது எல்லாமே நாங்கள் மாடியில வச்சிருக்கோம் பக்கத்துலியே தண்ணியும் வச்சிருவோம் வந்து டெய்லி வந்து சாப்பிடும் கன்ட்டினியூவாக வரும் தண்ணி குடிக்கும் கீழே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கோழி எல்லாம் இருக்கு கோழியும் இருக்கு நாய் இருக்கு அதுக்கு வேண்டியது எல்லாமே டெய்லி அது ஒரு வேலையாகவே நாங்கள் பண்ணிட்டுஇருக்கோம் அதுவும் அப்படி தான் எங்களை ரொம்ப பிடிச்ச மாதிரி டெய்லியும் எங்களே வந்து பார்க்க வரும் நாங்களும் அதுக்கு என்ன வேணுமோ அதுக் முறையாக பண்ணுவோம் கோழியில ஓர் நிறைய வச்சிருக்கோம் அது எங்களுக்கு வேணுங்கறது நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் இல்லையின்னா அதுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து நாங்க கவுனிச்சி அதுக்குன்னு தனியாக வீட்டெல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் நாயிக்கு பிஸ்கெட்டு பால் என்ன வேணுமோ அதுக்கும் நாங்கள் எல்லாமே வச்சிருவோம் அதே மாதிரி ஈவினிங்கும் அப்படி தான் வெளியே எல்லாம் போனம்ன்னா பறவைகள் எல்லாம் நிறைய வரும் அதற்கு அரிசியெல்லாம் வச்சிருக்கோம் மயில் வரும் எங்கள் வீட்டுக்கு மெயினாக மயில் வரப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு தனியாக அரிசி வச்சி வாங்கி வச்சிருக்கோம் அது வந்து நாங்கள் போட்டம்ன்னா தே அழகாக சாப்பிடும் நாங்கள் அதை போட்டோலே எடுத்து வைப்போம் இயற்கை காட்சி நிறைய ரசிப்போம் பறவைகளை வந்து மெயினாக நாங்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிப்போம் எங்கள் வீட்டு மாடிக் போயிட்டம்னா ஈவினிங் டைமில் எங்களுக்கு அது தான் டைம்பாஸ்ஸு ரொம்ப இயற்கையோடு ஒன்றியே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாமே நல்லா பார்த்துக்குறோம் நல்லா இருக்கும்